நான் வந்து என்னுடைய பள்ளி பருவத்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா படிக்க வைக்கக்கூடாது அஞ்சாவதுக்கு மேலே பிள்ளையை படிக்க வைக்க கூடாதுன்ட்டாரு அதையும் மீறி எங்கள் அம்மா வந்து படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் ஆறாவது போகும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு அது எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாயிருந்துச்சி நான் எங்கள் அம்மா என் தம்பி மூணு பேர் மட்டும் தான் இருந்தோம் ஆறாவது முடிச்சுட்டு ஏழாவது போகும் போது எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல ஏன்னா எங்களுக்கு வந்து அதிகமாக கடன் இருந்துச்சு அம்மா வந்து ஒண்டியும் பாடுபட்டு எங்களை இது பண்ண முடியலை எப்படியும் ஒன்பதாவது வரைக்கும் அம்மா படிக்க வைச்சிட்டாங்க ஒன்பதாவதுக்கு மேலே நானும் என் தம்பியோ யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கூல் நிறுத்துற வேண்டிய வேளை சூழ்நில அதுக்கு வந்து என் தம்பி வந்து இல்லைம்மா அக்கா நல்லாத்தான் படிக்கிறா அவள் படிக்கட்டும்மா நான் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு என் தம்பி அப்பயே ஸ்கூல் நிறுத்திட்டு வேலைக்கு போனான் வேலைக்கு போய் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டான் அங்கேயே தங்கி படிக்கிறது என் தம்பி கொஞ்சம் குண்டாயிருப்பான் ஒன்றுமே இல்லாமல் எளைச்சி போய்ட்டான் அப்படி வேலைக்கு போகும்போது அங்கேருந்து வந்து சொல்வான் அங்கே அடித்தாங்கம்மா சுத்தியில அடித்தாங்க அப்படினு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அழுவாச்சியாக வரும் அப்போ சரின்னு சொல்லிட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவது என்னை என் தம்பிதான் படிக்க வைச்சான் அக்கா நல்லா படிக்கிறாம்மா படிக்கட்டும் சொல்லிட்டு தம்பிதான் படிக்க வைச்சான் பன்னெண்டாவது பன்னெண்டாவது முடித்து காலேஜ் போக முடியல சரி வேண்டாம் வேலைக்கு போலாங்கிறப்ப எனக்கு வந்து ஸ்போர்ட் டீச்சர் பீட்டி டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கு வந்து பன்னெண்டாவது முடித்திருந்தா ஆகாது அதனால் மறுபடியும் டுவல்த்து முடிச்சுட்டு ஒரு டிகிரி போட்டேன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண பண்ண பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேரேஜ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நாங்கள் கொழந்தை பிறந்துச்சி கொழந்தை பிறந்ததும் நம்மளுடைய எயிம் அவ்வளோ தான் நினைக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர்ட்டே சொல்லும் போது சரி நான் படிக்க வைக்கிறன் அப்படினு சொல்லிட்டு இப்போ வந்து படிச்சிட்டுருக்குறேன் பிஸிக்கல் எஜிகேஷன் வந்து நம்ம டீச்சராக படிச்சிட்டுருக்குறேன் படிச்சிட்டுருக்குறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய எய்ம் வந்து நான் வந்து டுவல்த்து முடிச்சு நெனைச்சிருந்தா நான் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் படிக்கிறனா அது என்னோட எய்ம்னு கூட சொல்லலாம் மேரேஜ் ஆகி கொழந்தை பிறந்துச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எதுக்கு எங்கள் சொந்தகாரங்களெல்லாம் எதுக்கு நீ வந்து படிக்கிறத்துக்கு போகிற போதும் கொழந்தை பிறந்துருச்சில இன்னொரு குழந்தைய பெத்துட்டு ஆப்பரேஷன் வேணா பண்ணிட்டு வேலைக்கு போ ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு சிரமத்தை கொடுக்குற அப்படினாங்க ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்ல அவளுடைய எய்ம் தான் எனக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன படிக்க வச்சது எனக்கு புடிச்சிச்சி சின்ன வயசில் எனக்கு நெறைவேறாத ஆசை கூட எங்க வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறையா நெறைவேறியிருக்குது சின்ன வயசில் நான் என்னனதுக்கு ஆசை பட்டேனோ ஒரு டிரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து ஒரு நோம்புக்கு டிரஸ்ஸு எல்லோரும் புது டிரஸ் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் கிறிஸ்துமஸுக்கெல்லாம் புது டிரஸ் எல்லோரும் போடுவாங்க நாங்கள் போடமாட்டோம் அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கும் ஏன்னா எடுக்கிற அளவுக்கு எங்கள் கிட்டே வருமானம் போதிய வருமானம் இல்லை இப்போ வந்து வீட்டுக்காரர் எப்போ டிரஸ் கேட்டாலும் நோம்புனு வந்தால் இல்லை எப்போ டிரஸ் கேட்டாலும் எடுத்துக் கொடுக்குறாரு அதேமாதிரி சின்ன வயசில் சாப்பாடு காலையில் மார்னிங் சாப்பிட மாட்டோம் ஏன்னா எங்கள் அம்மா சாப்பாடு ஆக்க முடியாது வேலைக்கு போயிடுவாங்க நானும் என் தம்பியும் சத்துணவு சத்துணவில் வாங்கி போடுகிற சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அது வந்து எங்களுக்கு வந்து அதுக்கோசரம் ஸ்கூலுக்கு நிறைய நாள் போய்ருக்கோம் சரி அங்கே போனாவாச்சம் ஒரு நாள் சாப்பிடலாம் ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடு அது மாதிரி வெறும் சாப்பாடு மட்டும் தான் ஆக்குவோம் குழம்பு வைக்க முடியாத நெலைம ரேஷன் அரிசி தான் சாப்பாடு செய்வோம் அந்த மாதிரி நெலைம இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி நெலைம இல்லாமல் இப்போது கொஞ்சம் புரிஞ்சுட்டு இது பண்ணுறதுனால இப்போ எங்கள் குழந்தைங்கள வந்து அந்த நெலைமைக்கு ஆளாக்காமல் நாங்கள் வளத்துணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை அது மாதிரி நாங்கள் வளத்துணும்னு நெனைக்கிறேன் அதே மாதிரி நான் கண்டிப்பாக இப்போ படிச்சிட்டுருக்குறேன் பீட்டி டீச்சருக்கு ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு அப்போ படித்து நான் வேலைக்கு போய் என் பிள்ளையை நான் நல்லபடியாக வச்சிருப்பேனு எனக்கு வந்து தோணுது எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு என் தம்பியும் அப்படித்தான் என் தம்பி இன்னும் சின்ன வயசுலேருந்தே நைன்த்துலருந்தே கஷ்டப்படுகிறான் இன்னும் கஷ்டபட்டுட்டு தான் இருக்கிறான் நான் ஒரு பெரிய நெலைமைக்கு வந்து அவன் எப்படி என்னை லெவெந்த் டுவல்த்து படிக்க வைச்சானோ அதுமாதிரி நான் வந்து டீச்சர் ஆகி ஒரு பெரிய நெலைமைக்கு வந்தவொடனே அவன் என்னால் என்ன உதவி முடியுமோ இல்லை அவன் என்கிட்டே என்ன கேட்டானோ அதை வந்து கண்டிப்பாக நெறைவேத்தி குடுப்பேங்குற எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்